ஆ வணக்கம் வணக்கங்க சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம்மா வாங்க சார் புத்தாண்டு பொங்கலுக்காக நாங்கள் சிறப்புத் தள்ளுபடியாக நிறையா கம்பெனியுடைய ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுருக்கோம் நீங்கள் நேரில் வாங்க சார் சொல்லுங்கள் சார் என்ன டிவி சார் வேணும் ஆ ஓகே ஓகே வெல்கம் வாங்க சார் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சார் வேணும் உங்களுக்கு எத்தனை இஞ்சி டிவி சார் கம்பெனி என்ன சார் ஆ சார் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வருது சார்

ஒரு ஃபாட்டி ஃபாட்டி ஃபைவ் ஃபிப்ட்டி வரும் சார் ஆ ஆமாம்ங்க சார் முப்பத்தஞ்சு டிவிக்கு வந்து ஒரு மிக்ஸி கொடுக்குறோம் மிக்ஸி வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா ஆகுது ஒரு மிக்ஸி கொடுக்குறோம் ஆமாம் ஆ அதை விட பெருசாக போனால் நாற்பது இஞ்சிக்கு வந்து ஒரு கிரைண்ட்ரு கொடுக்குறோம் இந்த சாச்சி அந்த மாதிரி அந்த கிரைண்ட்ரு கொடுக்குறோம் ஆமாம் அப்புறம் அதுக்கு கொஞ்சம் வில கூட கூட கூட கொஞ்சம் குறைய குறைய இது வ இது அயன் பாக்ஸ் கொடுக்குறோம் ஒரு அப்புறம் வாட்ரு பில்ட்ரு வாட்ரு பில்ட்ரு கொடுக்குறோம் இது மாதிரி ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஓகே சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் தர்ட்டி ஃபைவ் ஃபார்ட் எல்லாம் உண்டு சார் எல்லாம் உண்டு சார் எல்லாம் உண்டு சார் ஜிபே ஃபோன் பே எல்லாம்